நான் வந்து சிறு வயதில் வந்து அழகப்பா பள்ளியில்தான் படித்தேன் அப்போது வந்து நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டிருப்பேன் என்னாச்சின்னா என்னோடய தோழிகள் மேலே வந்து என் ஃபிரெண்ட்ஸு தெரிஞ்ச பசங்க வந்து பேசி இது பண்ணிட்டிருக்கப்ப தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே வந்து இதுமாதிரி லவ் ப்ரோப்போஸ் பண்ணாங்க அந்த பிள்ளைக்கு பிடிக்கலைன்னு சொன்னோன்னமே நாங்கள் எல்லாரும் பேசி வந்து இதுமாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இது சொன்னதை வந்து சொன்னோம் சொன்ன அதை சொல்கிறதுக்கு நீ யார்டான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை அடிச்சவொடனயே நான் கோபப்பட்டு அவங்கள அடித்து பெரிய இஸ்யூ ஆச்சு ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சு இது பண்ணி அவனை அடித்து அசிங்கப்படுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சூசைட் எல்லாம் அட்டென் பண்ணான் அட்டென் பண்ணான் நானும் போய் சாரி கேட்டேன் நீ சாரிலாம் கேட்க வேணாம் நான் அடித்து கொல்லலாட்டி என் பேரு மதன் இல்லைடான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கிட்டான் நான் வந்து அவன் நல்லதுக்காண்டி தான் சொன்னேன் ஒருத்தங்க பிடிக்கிலாட்டி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேன் ஆனால் அவன் அப்படி எடுத்துக்கலை அப்புறம் அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக அண்ணைங்கள்லாம் கூட்டு வந்து அடிக்கிறதுக்கு வந்திருந்தான் அடிக்க வந்தவொடனே நானும் சரி இதுக்கு மேலே போனால் பெரிய இதுவாகும் போலீஸுக்கு கால் பண்ணேன் போலீஸுக்கு கால் பண்ண வரதுக்குள்ளயே என்னை அடிக்கிறதுக்கு துரத்துனாங்க நானும் பைக் எடுத்துட்டு ஃப்ரெண்டை வர சொல்லி அவங்க அப்பா பைக்கை எடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தப்பித்து ஓடிட்டிருந்தோம் பைக் ஓட்டிட்டு போயிட்டிருந்தோம் அப்புறம் ஒரு முட்டு சந்தில் வச்சு இது பண்ணோடனே வேறே வழி இல்லாத பட்சத்தில் வந்து நானும் ஃபோன் அடித்து ஆளை கூப்பிட்டேன் ஆளை கூப்பிட்டு அது பெரிய சண்டையாகி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணணை வெட்டி கையை வந்து சுண்டு விரல் கட் ஆகிருச்சி சுண்டு விரல் கட்டாகி அவங்கள்ட இதலாம் பண்ணி அப்றம் வயிற்றில ஒரு குத்து அப்புறம் தையல்லாம் போட்டு பெரிய இஷ்யூ ஆகிருச்சி அது வந்து நம்ம வந்து ஒரு நல்லதுக்கு ஒரு விஷயம் பண்றப்போது வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக அது ஒன்று வந்து பசுமரத்தாணினு சொல்லுவாங்கல்ல அதுமாதிரி அப்படியே பதிஞ்சிருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்றீங்க இது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் வந்து பிரச்சனையை தவிர்த்து வாழ்ந்தீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்